இப்போ வந்து நான் என்ன சொல்லப் போகிறேன் என்னோடய லைஃப் ஸ்டோரி தான் சொல்லப் போகிறேன் இப்போ சொல்லப்போனால் இது வந்து இந்த ஆட்டோபயோஃக்ராப் வெச்சிக்கிலாம் இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாலேருந்து ஆரம்பிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து மதுராந்தகம் சொல்லப்போனால் செங்கல்பட்டு டிஸ்டிக்ஸில் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு மாங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது ஆனால் நான் வந்து சொல்லப்போனால் இப்போ வந்து மயிலாடுதுறையில் இருக்கோம் இப்போ என்ன ஆகுதுனா இப்போ வந்து எங்கள் அப்பா இந்த ஊரில் இருந்து வேலைக்காக வேலைக்காகவும் அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனைக்காகவும் எங்கள் அம்மாவோடய ஊர் மதுராந்தகத்துக்கு வந்துடுறாங்க அங்கே வந்து ஒரு வீடு எடுத்து தங்குகிறாங்க அப்போ என்ன ஆகுதுனா அங்கே எங்கள் எங்கள் அம்மாவோடய அப்பா அதாவது என்னோடய எங்கள் அப் எங்கள் அம் எங்கள் தாத்தா வந்து மாப்பிள்ளை பார்க்குறப்ப எங்கள் அம்மாவை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால கல்யாணம் பண்ணி வெச்சாங்க அதுக்கப்புறம் சொல்லப்போனால் ஒரு சந்தோஷமா தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வருடத்துல ஒரு கொழந்த பிறக்குறா மாதிரி இருந்துச்சு அது என்னாச்சுன்னா எற கருவிலையே இறந்ததுனால ஒரு எங்கள் அப்பா மனஅழுத்தத்துல போய்ட்டாங்க அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சி நான் வந்து நான் நான் வந்தேன் அதில் வந்து என்னாகுதுன்னா எங்கள் அப்பா என்னை அந்த அளவுக்கெல்லாம் கண்டுக்கல அதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா பாசத்தையும் என் மேலே தான் காம்மிச்சாங்க நாங்கள் மதுராந்தகத்தில் தான் இருந்தோம் சொல்லப்போனால் ஒரு மூன்றரை வருஷம் மதுராந்தகத்தில் தான் இருந்தோம் அப்புறம் வந்து நான் வந்து சே நான் வந்து ஒரு குண்டாக நல்லா கொழுகொலுனு அழகா இருப்பேன் இப்போ சொல்லப்போனால் என்னோடய லைஃப் ஸ்டோரி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து எப்பிடினா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லம் எங்கள் அம்மாவுக்கும் செல்லம் இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து நான் எது கேட்டாலும் இப்போ நான் ஒரு பொருள் ஏதோ ஒன்று கேக்கிறேன்னா சும்மா நான் கை நீட்டி இது வேணும்னா எங்கள் அப்பா மறுப்பே சொல்லாமல் அதை வாங்கிக் கொடுப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது எது தேவையோ அதை தான் வாங்கிக் கொடுப்பாங்க ஆனால் எங்கள் அப்பாவோடு தான் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா என்னை என்றைக்குமே என்னை விட்டுட்டு போனது கிடையாது எல்லா டைம்லேயுமே என்னை எங்கள் அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா என்னை இருப்பாங்க எங்கள் அப்பா என்னை எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போவாங்க சுற்றுவோம் அந்த ஊர்லேயே ஜாலியாக இருந்தோம் இங்கே வந்து நான் வந்து விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகேண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன் அங்கே வந்து எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க அங்கே நல்லா படித்தேன் சொல்லப்போனால் நான் யூகேஜி யூகேஜி படிக்கிறப்பயே நான் சபரி மலைக்குலாம் மலைக்குலாம் போய் ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸோடு அப்பிடிலாம் இருந்தோம் என் அப்பா என் ஃப்ரெண்டுலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சண்டையினால் எங்கள் வீடு பிரிஞ்சிடுச்சி பிரிகிறப்ப நான் வந்து எங்கள் அப்பா என்னை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்துவிட்டாங்க அதனால என்னாகுதுன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவோடய எங்கள் அம்மாவோடய குடும்பம் வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப கோபத்துல தேடிட்டு இருந்தாங்க ஒரு பத்து நாள் பத்து நாள் என்னை வெச்சி எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் மாமா எல்லாம் என்னை தேடுறப்ப கடைசியா ஒரு பத்து நாள் கழிச்சி சென்னையில் எங்களை பிடிச்சாங்க பிடிச்சி எங்கள் அப்பாவை அடித்து இந்தமாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாகி கேஸ் கொடுத்து ஜெயிலில் தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் தனியாக தான் இருந்தோம் எங்கேன்னா அங்கேயே தான் மதுராந்தகத்திலையே தனியாக எங்கள் அம்மா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்தாங்க அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சி ஒரு ஒரு வருடம் ஒரு பத்து பயஞ்சு மாதம் கழிச்சி வந்து எங்கள் அப்பா வந்து எங்களை கூப்பிட்டாங்க வந்து எங்களை கூப்பிட்டுட்டு இந்த ஊருக்கு வந்தாங்க மயிலாடுதுறைக்கு வந்தாங்க அங்கே வந்து என்னாச்சுன்னா வீடு வந்து சும்மா ஒரு கூரை வீடு எந்த ஒரு கதவும் கிடையாது அந்த மாதிரி இருந்த டைமில் நாங்கள் வந்து அங்கேயே தான் தங்கி எங்கள் அம்மா வந்து சேவிங் நிறைய எங்கள் அப்பா கொடுக்குற சம்பளத்தைலாம் சேர்த்து வெச்சி சேர்த்து வெச்சி அந்த வீட்டை சரி பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போக போக நாங்கள் வந்து இங்கே ஸ்கூல் சேர்த்தாங்க வெங்கடேஸ்வரான்னு ஒரு ஸ்கூலில் அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அளவு போச்சி எங்கள் ஃபேமிலி பேக்ரௌண்டை பார்த்தீங்னா எங்கள் அப்பா ஒரு கொத்த கொத்தனார் எங்கள் அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க நூறு நாள் வேலைக்கு எப்போயாச்சும் போவாங்க அப்படியாப்பட்ட ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அதுவும் இல்லாமல் அப்படி சந்தோஷமா இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன ச கலவரங்கள் சண்டைலாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் நாளில் உதறிட்டு அடுத்தக்கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போய்டுவோம் இது தான் என்னோடய கொஞ்சம் ஸ்டோரி